மல்லிகை பூச்செடி எடுக்கம் இருக்குது ஆனால் பூ கம்மியாக பூக்கிறதுனால சாமிக்கு மட்டும் வைக்கிறதுக்கு பயன்படுத்துக்கிறேன் ஜாஸ்தி வெளியில் எல்லாேருக்கும் தெரிஞ்சவர்களுக்கு கொடுப்பேன் அரளி பூவை வெச்சு சாமிக்கு கட்டி போடுறது துளசியும் அதையும் சேர்த்தி கட்டி போடுவேன் சாமிக்கு அதுபோக சா ஜாதிமல்லி இருக்குது அது காமி இப்பெல்லாம் பூக்கிறது கம்மியாகத்தான் இருக்குது அதை வந்து எந்த விதத்தில் வேணுமோ பார்த்து சேர சேர எல்லா எல்லாப் பூவும் கலந்து பேசிக்கிறேன் இருக்கும்போதே சில பூக்கள் வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு தண்ணி தெளித்து மண் மண்பானையில் அப்படி ம இதை வெச்சு மேலால் துணியை போட்டு கட்டி தண்ணி தெளித்து அதற்கு தகுந்தாற்படி மூடியை போட்டு வெச்சுக்கிறேன் பழங்கள் வந்து மல்லிகை இது சப்போட்டா பழம் இருக்குது சப்போட்டா பழத்த நான் வந்து பழுத்து வைக்கிறது சில சில நேரம் கஷ்டமாக இருக்கிறனால துணியை சுற்றி நல்லா இது பண்ணி வெச்சுடுவேன் பழுத்துடும் மாதுளை பழம் இருக்குது மாதுளை வந்து இது இது இருக்கிறனால அது கொஞ்சம் டைம் ஆகிருது அதனால் பா சா சீத்தாப்பழம் மட்டும் அது இந்த பறித்து சுண்ணாம்பை தடவி அதையும் பாதுகாப்பாக வெச்சுக்கிறேன் அது வெச்சுட்ருக்கையிலே சில நேரம் எதெல்லாம் வ நமக்கு வாசம் தெரிஞ்சுரும் அது மாதிரி சமயத்திலே எடுத்து பயன்படுத்திக்கிறேன் தெரிஞ்சவர்களுக்கும் கொடுப்பேன் சப்போட்டா தான் ரொம்ப கம்மியாக வரதுனால் இது பயன்படுத்துவதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு நெல்லிக்காய் இருக்குது நெல்லிக்காயை வந்து பய பயன்படுத்தி வெச்சுட்டு எடுத்து சாப்பிட்றதும் மாதிரி இருக்கிற சாப்பிட வெச்சுட்டு பாக்கிய வந்து ஊறுகாய் போட்டு வெச்சுக்கிறேன் சீத்தாப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப இப்போ இதாக இருக்கிறனால அது கம்மியாக தான் வந்துகிட்ருக்குது பழம் ஜாஸ்தியும் வர்றதில்லை எலுமிச்சை இருக்குது எலுமிச்சை வந்து பிரச்சினை இல்லாத நல்லவிதமாக வெச்சு சாமிக்கு தான் அதிகபட்சம் பயன்படுத்திக்கிறேன் மேற்கொண்டு அதை வெச்சுட்ருக்கையிலேயே நமக்கு வந்து தேவைப்பட்டு அது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னால் ஊறுகாய் போட்டுக்கிறது பாக்கிப்படி ஜூஸ் அப்பப்போ ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிறேன் ஏன்னால் உடம்புக்கு நல்லதுங்கிறது தெரியும் காலையில் இது பண்ணி போட்டு குடிச்சுக்கிறேன் மேற்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு பழங்கள் வந்து இப்போ தற்போதைய எல்லாம் கம்மியாக தான் இருக்குது ஜாஸ்தி பழம் இல்லை